தமிழ்நாட்டில வந்து சிபிஎஸ்சி இருக்குது ஐசிஎஸ்சி இருக்குது மெட்ரிக்குலேஷன்ஸ் இருக்குது ஸ்டேட் போர்ட் இருக்குது இதுதான் வந்து தனியார் கல்வி நிறுவனங்கள்ல இருக்கிறது கல்வி அரசோடய ஒப்பிடும்போது அதோடய தரம் எப்படி இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலையும் அதோடய குவாலிட்டி இருக்குது தான் ஆனால் வந்து அதை வந்துட்டு எல்லாமே வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த டீச்சர் டீச்சர்ஸ் வந்து அதை வந் ஒரு சில கவர்மெண்ட் ஸ்கூல்ல ப்ரைவேட் ஸ்கூலை விட நல்லா சொல்லிக்கொடுக்குற ஸ்கூல்ஸும் இருக்குது ரொம்ப மோசமாக சொல்லிக்கொடுக்குற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸும் இருக்குது அது வந்து எப்படின்னா அந்த ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட் ஹெட்மாஸ்ட்ரை பொறுத்துதான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலோடய குவாலிட்டி இருக்குது அப்படின்னும் சொல்லலாம் அப்புறம் வந்து கட்டணம் அப்படின்னு பார்க்கணுன்னா மெட்ரிக்கும் சிபிஎஸ்சிக்கும் ரொம்ப இப்போ வந்து மெட்ரிக்ல போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு இருபதாயிரத்துல எல்கேஜி சேர்த்துட்லாம் பட் இதுவே நம்ம ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல்ல போய் சேர்க்குறோம் அப்படின்னா அவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்ச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா இவன் சாதாரணமாக மெட்ரிக்ல இருபதுனா அங்கே வந்து நாற்பதாயிரம் கட்டுறமாரி இருக்குது அதோடய குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்குறோம் குவாலிட்டி பார்க்குறோன்னா மெட்ரிக்ல வந்து புக்ல என்ன இருக்கோ அதோடய முடிச்சிடுறாங்க ஆனால் வந்து சிபிஎஸ்சியில சொல்கிறாங் சொல்லித்தராங்கன்னால் அவங்க வந்து கேம் பேஸ்டு லேர்னிங் அவங்க இப்போ வந்து ஸ்கொயர் படிக்கிறான்னால் அந்த ஸ்கொயர் எப்படி இருக்கும் அது எ எத்தனை பக் ஸ்கொயருக்கு வந்து எத்தனை பக்கம் இருக்கும் அப்படின்னு வந்து டீப்பாக படிக்கிறதில் சிபிஎஸ்சியில இருக்குது மெட்ரிக்ல ஸ்கொயர் இப்படி இருக்கும் அப்படின்னு வந்து போர்ட்ல மட்டும் வரைஞ்சி கு காமிப்பாங்க சிபிஎஸ்சியில சொல்லும்போது அதை வந்து ஸ்கொயர்னால் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஒரு திங்ஸை கம்பேர் பண்ணும்போது அந்த கன்டெண்ட் வந்து லைஃபோட கம்பேர் பண்ணி சொல்லித்தராங்க இதுதான் வந்து ஸ்பெஷல் குவாலிட்டியாக நான் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்ல பார்க்கறது அதுக்கப்புறமா வந்து எல்லாருமே வந்து இப்போ வந்து மெட்ரிக் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து டீச்சர்ஸ் அந்த ஏரியாவை டிபெண்ட்ஸ் அப்பான் த ஏரியா அதை வச்சு நம்ம வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து பசங்களை ஜாயின் பண்ணலாம் அங்கே வந்து யார் வேணாலும் அவங்களோட பசங்களை வந்து ஜாயின் பண்ண வைக்கலாம் இதே மெட்ரிக் போகிறோம் அப்படின்னா ஒரு நடுத்தர மிடில் க்ளாஸ் பீப்புள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து ஏன் பிள்ள படிக்காது இங்கே வந்து சரியில்ல அப்படின்றவுங்கதான் வந்து மெட்ரிக் போகிறாங்க இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக வேணும் என் குலந்த வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல்ல எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற நினைக்கிற பேரண்ட்ஸ் வந்து சிபிஎஸ்சில போடுறாங்க அங்கே வந்து ரொம்ப வெல் எடுகேட்டட் பீப்புளை தான் வந்து சிபிஎஸ்சியில போடுறாங்க அப்படின்லாம் இல்லை கிராமத்தில் இருக்கிற பீப்புளும் போடுறாங்க ஹை க்ளாஸும் போடுறாங்க மிடில் க்ளாஸும் போடுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு சிபிஎஸ்சினால் வந்து ரொம்ப ஹை குவாலிட்டியாக இருக்கும் அப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் சொல்கிறாங்க